பதினேழு பத்து ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எட்டு பன்ரென்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு